இப்போ பார்த்திங்கன்னாண்ணா நம்ம ஃபஸ்ட்லாம் வந்து பசங்கள் படிக்கவேகூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு எய்த் வரைக்கும் அப்படிதான் வந்து அப்போலாம் வந்து படிக்காமல் வச்சுப்பாங்க இப்போ வந்து இப்போ வந்து அந்த பசங்கள்லாம் வந்து நாங்கள் படித்தா தான் அடுத்த லெவல் எப்படி போகணும்னு சொல்லிவிட்டு அந்த பசங்கள் வந்து படிக்க போகிறாங்க ஏன்னா அப்போ அப்போ வந்து அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாதுண்ணா இப்போதான் வந்து அந்த பொருளாதார பொருளாதார ரீதியில் வந்து அவங்க வந்து படிக்கிறாங்க ஓகேங்களா அப்போது அந்த அந்த ஏஜில் வந்து பசங்கள் வந்து இது பண்ணிவிட்டாலோ ஒரு வயசுக்கு வந்துவிட்டாலோ எங்கேயுமே வந்து விடமாட்டாங்க ஒரு கோவிலு வீட்டு வீட்லேயே பார்த்திங்கன்னா தனியாக தனியாக தான் இருக்கணும் ஒரு பெரியவங்களை பார்க்க முடியாது இப்போலாம் அப்படி கிடையாது இப்போ வந்து நார்மலாகவே எல்லோருமே ரொட்டின் வேலையை பார்க்க ஆரம்மிச்சிட்டாங்க அது வந்து கொஞ்சம் இப்போ தான் நான் பாத்திருக்கேன் படிக்கிறதுலையும் அதே மாதிரிதான் படிக்கிறதுல ஜாதி பற்றி இப்பயும் அதே மாதிரிதான் நடந்துகிட்டு இருக்கு இப்பயும் அதல்லாம் ஒழிக்கப்படவே கிடையாது ஜாதி முதல்லையும் அதே மாதிரிதான் இப்பயும் அதே மாதிரிதான் இருக்கு பெண் சிசுக்கொலை வந்து பெண் சிசுக்கொலை வந்து இப்போ அதுமாதிரி எதுவுமே நடக்கலை முதல்லதான் வந்து பசங்கள் ஒரு பொண்ணு ஒரு வீட்டில் மூணு பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்க அப்படி இருந்தாலும் ஒரு மூணாவது பொண்ணு இருந்தால் கூட கொலை பண்ணிடுவாங்க பெண் சிசு கொலை பண்ணிடுவாங்க இப்போலாம் அதுமாதிரி எதுவுமே கிடையாது இப்போ ரெண்டு குழந்தைங்க அவ்வளோதான் அந்த ரெண்டு குழந்தைங்களோட வந்து இது பண்ணிக்கிறாங்க நான் அதுதான் இப்போ போய்ட்ருக்கு வேறு எதுவும் இல்லைண்ணா